ஹலோ ஆட்டோக்கார அண்ணா ஆறுமுகம் தானேங்க சரிங்ணா அண்ணா வர சொல்லியிருந்தேங்ணா மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு நீங்கள் இன்னும் வரவே இல்லேங்கணா அரைமண் நேரமாக காத்திட்ருக்கேங்ணா எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க ட்ரிப்புக்கு போயிருக்கீங்களா என்னன்ணா ஃபஸ்ட் நான் தானே புக் பண்ணிணங்கண்ணா நீங்கள் என்ன வெளியில் போயிட்டீங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் டைம் ஆகுது நான் வேறு ட்ரெயினுக்கு வேறு போகணும் அப்புறம் ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க சீக்கிரம் வாங்கண்ணா போகணுங்கணா சரி வரீங்களா சரி எத்தனை மண் நேரம் ஆகுங்கணா இன்னும் பத்து நிமிஷம் ஆகுங்களா அப்புறம் மிஸ் ஆச்சுன்னால் என்ன பண்றதுங்கணா சரி சரி சீக்கிரம் வாங்கண்ணா நான் வேறு போகணும் ட்ரெயினுக்கு மிஸ் ஆயிடப்போது ட்ரெயின் சரிங்ணா வச்சுடுறேங்க சீக்கிரம் வந்துடுங்க